வாங்க வாங் வாங்க மேடம் வாங்க வாங்க மேடம் நம்ம கடைக்கு வாங்க வாங்க ஆ வாங்க மேடம் வாங்க உட்காருங்க உட்காருங்க நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க உட்காருங்க நிற்க வேண்டாம் உட்காருங்க மேடம் தண்ணி எதுவும் சாப்பிட்றீங்களா வாங்க வாங்க என்னது பார்க்கலான்னு வந்திருக்கீங்க சொல்லுங்க ம் ஓகே மேடம் ஓகே மேடம் என் எத்தனை பவுனில் எதிர்பார்க்குறீங்க ஓகே மேடம் கடைக்கு நீங்கள் இப்போ நியூ கலெக்ஷன் எல்லாமே அந்த இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மேடம் நேற்று தான் வந்து இறங்குச்சி எல்லாமே ந புது மாடல் தான் எல்லாமே புது மாடல் தான் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே புது மாடல் தான் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு எந்த மாடல் மாதிரி பிடிச்சிருக்குன்னு பாருங்க செயின் மட்டும் வேணுமா மேடம் இல்லாட்டி அதில் போடுற டாலர்ஸும் வேணுமுங்களா ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் இந்த இதெல்லாம் பாருங்களேன் இது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்த மாடல் தான் செயினு உங்களுக்கு செயினும் டாலர் எல்லா சேர்ந்தே உங்களுக்கு வந்து இது ரெண்டு பவுன் தான் வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைக்கு இது நல்லா இருக்கும் ரெண்டுமே நம்ம கை இது நம்ம இதில் ரெண்டுமே சேர்த்தே ரெண்டு பவுன் தான் மேடம் இல்லை உங்களுக்கு தனித்தனியாக ரெண்டு பவுனில் வேணுமுன்னாலும் இது ரெண்டு பவுன் அது ஒரு ஒரு மூணு கிராம் நாலு கிராமில் வேணுமுனாலும் நம்மகிட்ட தனித்தனியாகவும் இருக்குது இல்லை இத் இந்த கலெக்ஷனில் வந்து இது சேர்த்து ரெண்டு பவுன் மேடம் ஓகே ஓகே இந்த இங்கே பாருங்களேன் இந்த இது எல்லாமே வந்து புதுசு தான் மேடம் நீங்கள் கேட்ட மாதிரி இது ஒன்றரை பவுன் இது வந்து உங்களுக்கு நாலு கிராம் அரை பவுன் வராது ஒரு மூணு கிராம் வரும் நல்லா இருக்கும் மேடம் சின்ன பையனுக்கு நல்லா இருக்கும் ஆ எடுத்துக்கலாம் மேடம் எடுத்துக்கலாம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சின இல்லை கொடுங்க அதை பார்ப்போம் அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த இதிலேருந்து மைனஸ் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கலாம் மேடம் சரி ஓகே ஓகே ஆ நல்ல தங்கமாக தான் இருக்குது சரி மேடம் நல்ல ரேட் பார்த்துக்கலாம் எது உங்களுக்கு இதில் எந்த இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நம்ம அதை ம் வெயிட் போட்டு நம்ம பேக்கிங் பண்ணிடலாம்

ஆ ஓகே சூப்பர் சூப்பர் செலெக்சன் மேடம் ஓகே மேடம் சரி மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணிடுறேன் ஓகே மேடம் ஓகே கொஞ்ச நேரம் வெய்ட் பண்ணுங்க ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ